திருச்சியில இருக்கக்கூடிய மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு தாயுமானவர் கோவில் வந்து எனக்கு வந்து பல வருடங்களாக எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தெரியக்கூடிய ஒரு கோவில் தாயுமானவர் கோவில் அந்த தாயுமானவர் கோவிலைப் பற்றி வரலாற்று சொல்லணுன்னா அந்த அந்த கோயிலை கட்டிய தாயுமானவர் அப்படிங்கிறவரு ஒரு தமிழ் பாடல் ஆசிரியர் அவர் பல கருத்துள்ள தமிழ் பாடல்கள் வந்து பாடியிருக்காரு அது மாரி தமிழர்களோட பண்பாடும் கோவிலோட பண்பாடும் நிறைய விஷயங்கள் வந்து ஒத்து போகக்கூடிய விஷயங்கள் தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து